எங்கள் இப்போ எங்கள் ஊ ஊர் உள்ளே முதல்ல வந்து நிறையா கலாச்சார குழுக்கள்லாம் இருந்தது அதெல்லாம் இப்போ கொ கொறைஞ்சி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு கலாச்சார குழுக்கள் நிரந்தரமாக இருக்குது தச்சர் கொள்ளர் பொற்கொள்ளர் வண்ணான் மருத்துவர் பண்டாரம் இசைக்கலைஞர் இவங்கெல்லாம் நிரந்தரமாக இருக்காங்க நிரந்தரமாக அவங்களுக்கு வீடு இருக்குது ஒரு குழுவாகவே இருக்காங்க ஒரு இது தே ஒரு ஒரு வட்டத்தில் எல்லாமே இருக்காங்க எங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கூ கூப்பிட்டுக்குவோம் தச்சு வேலை செய்கிறப்ப மர வேலை செய்கிறப்ப தச்சு ஆசாரியை கூப்பிட்டுக்குவோம் அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த ஊதியம் வாங்கிக்குவாங்க அதே மாதிரி கொள்ளர் வந்து அந்த இரும்பு இரும்பு சம்பந்தமான வேலை வண்டி வண்டி பண்டைய காலத்தில் வண்டி வெச்சுருப்போம் நான் வண்டியெல்லாம் வெச்சு வண்டி மாடெல்லாம் வண்டி மாடு இருக்காது வண்டியில் தான் பானை ஏத்துகிற வண்டி அந்த சி இந்த ரு இப்போல்லாம் கார் வந்துடுச்சு காருக்கு முன்னாடி வந்து சின்ன வண்டி தான் அந்த வண்டி இதுக்கெல்லாம் அவங்க தான் அச்சு அடித்து ஜெ இது இது மோ இந்த இரும்பு சம்பந்தமான வேலை பூரா அவங்க செஞ்சுக்குவாங்க வீட்டில் கடப்பாரை மம்பட்டி இதெல்லாம் அடிக்கிறதுனா அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தோம்னா கடப்பாரை அடித்து கோடாரி எல்லாம் விறகு வெட்டுறதுக்கு கோடாரி மம்பட்டி மண்வெட்டி வயல் வேலைக்கான மம்பட்டி இதெல்லாம் இவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க அந்த இப்போ கொள்ளருங்கிறவங்க பொற்கொள்ளருங்க நகை செய்கிற ஆசாரி அவங்க தனியாக நிரந்தரமாக அவங்களுக்கு இதான் வேலை கிராமத்தில் வந்து எல்லோத்துக்கும் திருவிழா திருமணத்துக்கு தேவையான நகையெல்லாம் அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க அவங்கட்ட தான் செஞ்சு நாங்கள் வாங்கிட்ட பிறகு அவங்க குடும்பலாம் இன்னும் இருக்குது அதுக்கப்புறம் வ வண்ணான் துணி துவைக்கிறவங்க அவங்க இன்னும் இருந்துட்டு இருக்காங்க இ அது நடமுறை சில ஊர்கள்ல மா மாறிடுச்சு இன்னும் எங்கள் ஊரில் மாறாமல் அந்த துணி தொவைச்சி கொடுத்துகிட்டு அப்புறம் நல்லது கெட்டத்துக்குலாம் அவங்க வந்து போய்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மருத்துவர் அவர் வந்து முடி திருத்துறவரு திருத்தவும் செய்வார் நோய்க்கான மருந்தும் கொடுப்பாரு ஒரு அடிபட்டுருச்சுன்னா காலுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த பேதி மருந்து இது மாதிரி அவங்க மருத்துவருனே சொல்கிறது அவங்களை அவங்க அந்த கு குணம் அந்த அந்த இது அவங்கிட்டே இ அந்த இயற்கை பண்டைய முறை இருக்குது அவங்கள்ட்ட இயற்கை குணம் அந்த மருந்த கொடுப்பாங்க பேதி கொடுக்கறது அந்த இது க அடிபட்டுருச்சுனா தே மருந்து கொடுக்கறது இதெல்லாம் இருக்குது அவங்க அதை அவங்க வந்து ஏ இன்னும் ந அந்த பயன்ப பயன்பாட்டில் இருந்துகிட்டுருக்கு அந்த இப்போ அது பயன் பயனாகவும் இருக்குது அது அது அது ஓ அது தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கு அப்புறம் அந்த பண்டாரங்கிறவங்க இருக்காங்க அவங்க வந்து கோவிலுக்கு போய் பூஜை பண்ணுறது அவங்க முறையாக செஞ்சிட்டுருக்காங்க அப்புறம் நல்லது கெட்டதுக்கு வந்து இந்த பூ வீட்டுக்கெல்லாம் பூ கொண்டாந்து கொடுப்பாங்க பூ கட்டுற வேலை இந்த வேலை அவங்க அவங்க அது அந்த குழு இருந்துட்டுருக்கு அவங்க இன்னும் அப்படியே இருந்துட்டுருக்காங்க அப்புறம் இசை கலைஞர் நாதஸ்வரம் கோவிலுக்கு நாதஸ்வரம் வாசிக்கிறது இப்போ எங்கள் கிராமங்களில் ஒரு தேவை இது நடக்கும்பொழுது வீட்டில் ஒரு நிக சுப நிகழ்ச்சி நடக்கிறப்ப அவங்கள கூப்பிடுவோம் சுப காரியங்களுக்கு வந்து அவங்க நாதஸ்வரம் வாசிப்பாங்க அது தொடர்ந்து இருந்துகிட்டுருக்கு அவங்கள்லாம் ஒரு குழு குழு குழுவாக குடும்பமாக இருந்துகிட்டுருக்காங்க எல்லோத்துக்கும் வீடு வீடுகள்லாம் நல்லா நிறையா இருக்குது எல்லோருக்கும் நாங்கள் அவங்கள்ட்ட ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்லா பழகிட்டுருப்போம் அவங்கள்ட்ட எந்த வேலையும் நம்ம சொ வே சொன்னோம்னாக்கா வந்து செஞ்சு கொடுப்பாங்க வேறுபாடு இல்லாமல் அவங்க அவங்க வ கலாச்சாரம் வேறு எங்கள் கலாச்சாரம் வேறுன்னு இல்லை எல்லாம் ஒன்னாக ஒரே கலாச்சாரம் மாதிரி தான் ஒன்னாக வாழ்ந்துகிட்டுருக்கோம் தொடர்ந்து அதே மாதிரி இருந்துகிட்ருக்கோம் அவங்களும் அதே மாதிரி இருந்துகிட்டுருக்காங்க நல்லா நல்லா இருக்காங்க